ஹலோ அருணா ஹோட்டலுங்களா டிஃபன் ஆட்ரு பண்ணணுங்க நான் வெளியே இப்போ வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரைஸ் ஒன்று சிக்கன் தந்தூரி எக் ரைஸ் அது போக மட்டன் குஸ்க்கா க்ரில் சிக்கன் ஒன்று கொத்து புரோட்டா இந்த ஐட்டமெல்லாம் தேவைப்படுத்துங்க எனக்கு கொண்டு வரப்போது ஃபோர்க்கும் ஸ்பூனும் ப்ளேட்டும் இந்த மூணும் தேவைப்படுது வெளியே இருக்கிறதுனால எனக்கு எந்த பொருளும் இல்லை குடிக்கிறக்கு தண்ணி வேணும் தண்ணி ஒரு ரெண்ட் ரெண்டு லிட்ரு தண்ணி தேவைப்படுது அது போக குழந்தைங்களுக்கு ரைஸ்ஸு நூடுல்ஸ்ஸு அது போக டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் எதாவது இருந்துச்சுனால் கொண்டு வாங்க நான் பணம் ப அதுக்கு சேர்த்தி கொடுத்துட்றேன் எனக்கு அது போக வேறு எதாவது ப்ரெட் ஆம்லேட்டு ம ம சிக்கன் தந்தூரி ம ம மற்ற ஐட்டம் எதாவது உங்கள் கிட்டே ஸ்பெஷலாக இருந்துச்சுனால் டிஃப்ரெண்ட்டான ஐட்டமாக இருந்தால் கொண்டு வாங்க அதுக்குண்டான பணத்தை நான் ப்லே பண்ணிடுறேன் எனக்கு ரூட் எப்படின்னா நான் இப்போ ஆலங்கம்புலயிருக்கேன் நான் அவங்க ஓட்டலில் இருந்து ஜடயம் பாளையம் ஜடயம் பாளையத்துலேருந்து மேட்டுப்பாளையம் போய் மேட்டுப் பாளையத்துலேருந்து காரமடை வந்தீங்கனால் காரமடைத்துலேந்து ஒரு மூணு கிலோ மீட்ரு நாலு ரோடு நாலு ரோட்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோ மீட்ரு போனீங்கனால் குட்டையூர் குட்டையூர்லேருந்து ஒரு மூணு கிலோ மீட்ரு வந்தீங்கனால் குத்தாயூர் பாளையம் குத்தாயூர் பாளையத்துலேருந்து சிறுமுகை சிறுமுகைலருந்து ஆலங்கம்பு அம்மன் கோயில் பக்கத்தில் வாங்க இங்கே வந்துட்டு கால் பண்ணீங்கனால் வரேன்